தேர்தல்போது நாம் ச சிரமங்கள்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து எல்லோரும் ஓட்டு கேட்க வர்றாங்க இந்நே இந்நேரத்துக்குதான் வருவாங்க ஆனால் பகலில் வர மாட்டாங்க பகலில் வந்தால் வேலை வெட்டிக்கு போயிடுறோம் அந்த மக்களை பார்க்க முடியாது சந்திக்க முடியாதுங்கறக்காக நைட்டில் வராங்க நைட்டில் வந்து பார்க்கறாங்க நைட்டில் வந்து எல்லோரும் எல்லாமே எழுப்பி கேட்கறாங்க நான் வந்து போகிறோம் அப்பறம் மறுபடி இல்லை நீங்களும் கூட வாங்க ஓட்டு கேட்போம் அப்படின்னு கூப்பிட்றாங்க நாமளும் வந்து உள்ளூருக்குள்ளே நம்மளுக்கு இந்த தலைவர் வேணும் அந்த தலைவர் வேணும் அப்படின்னு எல்லாமே கூப்பிட்டு அவங்க போறதிக்கு நம்ம போகிறோம் அது வந்து இயற்கையாக வந்து எல்லாமே எல்லா ஊர்லேயும் நடக்கறதுதான் இந்த ஊரில் மட்டுமில்லை எல்லா ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு தேர்தல் வந்து வரும்போது உள்ளாட்சி தேர்தலாக எம்பியா எம்பி எம்எல்ஏ தேர்தலோ எம்பி தேர்தலோ எந்த உள்ளாட்சி தேர்தலோ எந்த தேர்தல் வந்தாலும் நாம் வந்து கூட போய் அவங்க கூட ஒரு ஒத்தாசையாக வந்து ஓட்டு கேட்கறது இ இயல்பு தான் அது வந்து நம்ம வந்து வரலீன்னு சொல்ல முடியாது கூப்புடும் போது போய் தான் ஆகணும் அது வந்து ஒன்றும் சிரமமில்ல அது வந்து நன்மை தான் நல்லது தான் நம்ம ஊருக்கு ஒரு தலைவர் வந்தால் அது நல்லது தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து சிரமம் கிடையாது எலக்ஷன் வராத இருக்க வரைக்குந்தான் சிரமம் ஒரு வேலை நின்று போயிடும் எலகஷன் இல்லைன்னால் நம்மளுக்கு ஒரு சலுகை வருதுன்னால் அந்த சலுகை வந்து நின்று போயிடும் அப்படியே நிற்கும் இப்போ தலைவர் இருந்தாருன்னால் அவரை நம்ம கேட்போம் என்னாச்சுங்க தலைவரே நம்மளுக்கு வர வேண்டியதெல்லாம் அப்படியே நிற்கிது அதை பார்த்து பண்ணிவிடுங்க பைப்பில்லை ரோடில்லை கரண்டில்லை டிச்சு இல்லை தண்ணி டேங்க் இல்லை இதை மாதிரி இந்த சாலை எல்லாம் பூராக காங்கிரேட் காங்கிரேட் போயிடுச்சி இதெல்லாம் போயிடுச்சினு சொல்லி சொல்லலாம் அவரு செய்வாரு ஆனால் ஒன்றுமே இப்போ பஞ்சாயத்து தலைவரோ பஞ்சாயத்து மெம்பரோ இல்லைன்னால் வார்டு மெம்பரோ ப பஞ்சாயத்து தலைவரோ அல்லது இவங்கலாம் இல்லைன்னா நம்ம எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது கேட்கவும் முடியாது அங்கே போய் அப்படியே போய் கேட்டாலுமே பார்ப்போம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்தான் அடிக்கடி சொல்லுவாங்களே தவிர அவங்களா வந்து முன்னால் செய்ய மாட்டாங்க அதுக்காக ஒரு தேர்தல் வந்தால்தான் அந்த செலவுகள் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்கு வந்து தலைவர் வேணும் அதுக்குக்கூட நிற்கிறதுக்கு மெம்பர் வேணும் இதெல்லாம் உண்மையாக வந்து உலகத்தில் நடக்கிறதான் அது நடக்காமல் அது செ அது இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது மக்களுக்கு இப்போ நாம் வந்து ஒரு வீட்டு ஒரு வீடு ஒரு இடம் வாங்கறோம் இடத்த வாங்குனோடனே வீட்டை கட்டுறோம் வீட்டை கட்டும்போது நம்மளுக்கு என்ன தேவை தண்ணி தேவை அப்போ போர் போடுறோம் அந்த போருக்கு வந்து கரண்டு தேவை அந்த கரண்டுக்கு வந்து நம்ம யாரு கிட்ட போகிறோம் ஈபி ஆபீஸுக்கு போகிறோம் அப்போ தலைவர் கையெழுத்து வேணும் வார்டு மெம்பர் கையெழுத்து வேணும் இதெல்லாம் வச்சிதான் இன்றைக்கி பண்ண முடியும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி முடிச்சோடனையே நம்மளுக்கு தண்ணி போகிறதுக்கு டிச்சு வேணும் அது தலைவர் வச்சால்தான் செய்ய முடியும் நாப்ப அம்ம அந்த வீட்டிலேருந்து நம்ம வர்றதுக்கு வ பாதை வேணும் அப்போ வந்து ரோடு வேணும் அப்போ வந்து தலைவர் கிட்டேதான் போயாகணும் இதெல்லாம் ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவர்கிட்டதான் ஒவ்வொரு இதுவும் செய்ய முடியுமே தவிர கவர்மெண்ட்டில் போய் நாமளாக கேட்டு வாங்க முடியாது அவங்க நாங்களா திட்டமெல்லாம் போட்டோம்ப்பா வந்தால்தான் பண்ண முடியும் அப்படின்பாங்க ஆனால் இவருதான் அது பா பண்ண முடியும் கேட்க முடியும் நாம் அவரைதான் கேட்க முடியும் நாம் ஒவ்வொரு மட்டும் போய் அதிகாரியை நீ பார்க்க முடியாது அதிகாரிய சந்திக்க முடியாது அது சந்தித்தாலும் சொல்லவும் மாட்டாங்க வரும் போங்க வரும் போங்கன்னுதான் சொல்லுவாங்களே தவிர பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து மெம்பர் இவங்கள வச்சுதான் ஓன் காரியம் பண்ண முடியும்